நான் வந்து பத்து வயசு இருக்கும் பத்து வயதிலே சாப்பாடு பண்ணுவேன் சாப்பாடு செய்வேன் சாம்பார்லாம் செய்வேன் அப்போது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன வயதிலயே நான் வந்து சாப்பாட்டுலாம் செய்ய கத்துக்கிட்டேன் இன் இப்போ இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேருக்கு எப்படி சமைக்கணும் அப்படினு சொல்லி எனக்கு தெரியும் இத்தனை பேருக்கு இவ்வளோ கொழம்பு வைக்கணும் இவ்வளோ சாப்பாடு செய்யணும் அப்படினு சொல்லி நல்லா தெரியும் சின்ன பிள்ளைலையே நான் நல்லா சாப்பாடு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டேன் எனக்கு யாரும் சொல்லியும் தரலை நான் என்னுடைய இதுக்காகவே நான் சாப்பாடு விஷயமெல்லாம் நல்லா கத்துக்கிட்டேன் இப்ப என் பிள்ளைகளுக்கும் இப்படி தான் சாப்பாடு செய்யணும் இப்படி சா ஏன்னா வச்சுக்கோ வெளி வேலை வந்து கத்துக்கலாம் சாப்பாடு வந்து சமையல் வேலை வந்து முன்ன தெரிஞ்சிக்கணும் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டம்ன்னா சமையல் வேலைதான் சாப்பாடு செய்ய தெரியுமா அப்படினு சொல்லி தான் கேட்பாங்க அதை வந்து நல்லா இது பண்ணிக்கணும்